ஹலோ கேப் டிரைவரா நாங்கள் திருவாரூர்லேருந்து பேசுகிறோம் இந்த பக்கத்தில் ஆலங்குடியில் இருக்கிற ஆபத்சகாயேஸ்வரர் கோயிலுக்கு போகணும் அங்கே தேரெல்லாம் நிற்கும்ல அதுக்கு பக்கத்தில் தான் ம் ஞாயிற்றுக் கெழம காலையிலே போய்விட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்போவே பார்த்துட்டு வந்துடலாம் காலையில் ஒரு எட்டு மணிக்கு சரி ஒரு அப்போன்னா வெள்ளிக் கிழம வந்துட்டு போகலாமா ஆ ஆமாம் அந்த கோவில் போகணும் அப்புறம் அதுக்கு பக்கத்தில் எந்தெந்த கோவிலெல்லாம் இருக்கோ அங்கேயும் கொஞ்ச நேரம் போகணும் ஈவினிங் ஆகும் ஒரு ஃபோர் எவ்வளோ அமௌண்ட்டு ஒரு தெளசண்ட் டூ ஹண்ட்ரெட் போட்டுக்கோங்களேன் த்ரீ தெளசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட்டே ஓகே ஒரு நாலு பேர் வருவோம்

எப்படி பேமெண்ட்டு வந்துட்டு டேரெக்ட்டாக கொடுக்கலாமா இல்லை உங்களுக்கு ஃபோன்பே பண்ணிடலாமா இந்த நம்பருக்கு இல்லை நீங்கள் உங்களுக்கு எப்படி வசதின்னு சொல்கிறிங்ளோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பே பண்ணிவிடுவேன் அதனால தான் கேட்டேன் சரி ஓகே கரெக்ட்டாக எட்டு மணிக்கு வந்துடுங்க வெள்ளிக் கெழம அன்றைக்கி லொக்கேஷன் தெரியும்லே சரி ஓகே நாலு மணிக்கு இல்லை நாலரைக் குள்ளே வந்துடலாம் சரி சரிங்க தேங்க்ஸ்